எங்கள் ஊரில் வந்து விவசாயத் தோட்டத்துக்காக வேலைக்கு வருவாங்க அப்போ அந்த காலத்தில் வந்து நாங்கெலாம் சிறுசாக இருக்கிற போது தோட்ட வேலைக்கு வரவியா நாலு பேர் விடாது வேலைக்கு வருவாங்க டெய்லி காலையில் வந்ததும் காப்பி நாங்கள் கொடுத்துருவோம் மறுக்கா மத்தியானம் எல்லாம் வேலை செஞ்சு போட்டு வந்து மத்தியானம் சாப்பாடு நானாக தான் செஞ்சு பருப்பு ரசம் வைச்சு தயிரெல்லாம் ஊற்றி சாப்பாடு போடுவோம்ங்க அப்புறம் மத்தியானத்துக்கு மேலே அவங்க வீட்டுக்கு போயிடுவாங்க அப்போ ப அப்போ வந்து சம்பளம் எவ்வளவுனால் நூறு நூற்றி இருபது தான் நடந்தது இப்பெலாம் வந்து ஐநூறு ரூபா வாங்கிறாங்க ஆனால் அதே மாதிரிதான் சாப்பாடு போடுவோம் காப்பி கொடுப்போம்ங்க எல்லாம் சாப்பிட்டு நாலு பேர் வேலை செய்வாங்க ஆனால் எல்லாேருமே நல்லா வேலை செய்வாங்கங்க ஒருத்தரும் ஏமாற்றவலாம் மாட்டாங்கங்க எல்லாம் வேலை செய்வாங்க நாங்களும் போய் கூட செய்வோம்ங்க எல்லா வேலையும் செய்வோம்